நீச்சல் அடிக்கும்போது ஸ்விம்மர்ஸ் யேர்ஸ் அந்தப் பிரச்சனையை வந்து இருக்கிறதுக்கு காதைப் பொத்தி காதை வந்து அடச்சுக்கணும் அந்த காதை அடச்சுருக்கிறதுக்கொசரம் ஸ்விம்மர்ஸ் யேர்ஸ் பயன்படுத்துகிறாங்க அது இல்லாமல் நீச்சல் அடிக்கும் போது வந்து பாதுகாப்பு உபகரணங்களை வந்து பயன்படுத்தணும் அதே மாதிரி கண்ணாடியும் தொப்பியும் வந்து அது பயன்படுத்தும் போது கண்ணாடி வந்து நம்ம கடல்லேயோ க கடலில் நீச்சல் அடிக்கும் போது பாறைகளோ அந்த இதை பா பார்த்து நீச்சல் அடிக்கிறதுக்கொசரம் நம்ம கண்ணாடி பயன்படுத்துகிறோம் அதே மாதிரி தொப்பி பயன்படுத்துவது வந்து தொப்பி முடி வந்து எதுலேயும் போய் சிக்கிக்கக்கூடாதுன்றதுக்கொசரம் தொப்பியை பயன்படுத்துகிறோம்